எங்கள் பாரம்பரியத்தில் வந்து கோயில் திருவிழாக்கள்லலாம் வந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க கலை நிகழ்ச்சிகள்ல முதல்ல ஆரம்மிக்கிறது வந்து பரதநாட்டியம் தான் அதை ஆரம்மிச்சா தான் மற்றபடி ஆடல் பாடல் எல்லாம் நிகழ்ச்சிகளும் வந்து நடைபெரும் மற்றபடி தீபாவளி பண்டிகை கொண்டாடுவோம் தீபாவளி பண்டிகை கொண்டாடுனுன்னா காலையில எழுந்திருச்சி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பலகாரம்லாம் சுட்டுட்டு புது துணி அணிஞ்சு பட்டாசுலாம் வெடித்து நல்லா ஜாலியாக கொண்டாடுவோம் நைட்டும் அதேமாரி வாண வேடிக்கைகள்லாம் போட்டு பிள்ளைங்களோடயே நல்லா ஜாலியாக கொண்டாடுவோம் அதுமாரி பொங்கல் திருநாள்னு சொன்னால் பொங்கல் திருநாட்கள்ல காலையில் எந்திருச்சி அதிகாலையில் எந்திருச்சி குளித்து முடித்து பொங்கல் விட்டுட்டு பொங்கல் சாதத்தை காகத்துக்கு படைச்சிட்டு மதியானமும் அதேமாரி சாப்பாடுகள்லாம் செஞ்சு அதில் இது கொண்டாடுவோம் அதே பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்கூட்டியே போய் ஜவுளி எடுத்துட்டு வந்துடுவோம் வீட்டில் எல்லாத்துக்கும் மறுபடி கரும்பு கட்டு வாங்குவோம் மஞ்சள் கொலை வாங்குவோம் எல்லாம் வகையான காய்கறிகளும் வாங்கி பழங்களும் வாங்கி வெச்சுருந்து அதிகாலையில் பொங்கல் விடும்போது சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு நாங்கள் பொங்கல் விடுவோம் அதுவும் எங்களுடைய பாரம்பரிய இதில் அதேமாரி மாட்டு பொங்கலும் அதேமாரியே தான் அந்த மாட்டு பொங்கல் அன்றைக்கே வந்து ஜல்லிக்கட்டு திருவிழாக்கள் மாதிரி பெருசாக நடக்கும் மஞ்சு விரட்டு அந்த மாதிரிலாம் எங்கள் ஊரில் வந்து நல்லா நடக்கும் மறுபடி என்ன சொல்கிறது எங்கள் ஊரில் வந்து பாரம்பரிய திருவிழாக்கள்ல ஒன்று சித்திரை மாதம் வந்து தேரோட்டம் நடக்கும் அந்த நவதிருப்பதி ஸ்தலங்களில் ஒன்றான பெருமாள் ரத வீதி சுற்றி வருவாப்பில அந்த தேரோட்டமானது காலையில் ஒம்போது மணிக்கு ஆரம்மிச்சி ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றுக்கூடி தேரை இழுத்து சுற்றி வந்து சாயிங்காலம் வேளையில் ஒரு அஞ்சு மணிக்கு போல தேர் வந்து நிலைக்கி வந்துடும் அதை அப்போது வந்து மக்கள் அனைவரும் ஒன்னாக கூடி இருந்து பாக்கும்போது ஒரு அழகா அவ்வளோ ஒரு அழகாவும் இருக்கும் மனதுக்கு வந்து சந்தோஷமாவும் இருக்கும் அதில் வந்து இளைஞர்களும் சரி சின்ன சின்ன பசங்களும் சரி கோபுர மேடை மாதிரி அமைச்சி அதுலேருந்து மண்பானை உடைக்கிறது அவங்கள்லாம் வந்து மொத்தமாக நின்று டான்ஸ் ஆடுறது அதலாம் பாக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் பாத்துக்கங்க அதேமாரி அந்த திருவிழா தேர் திருவிழா அன்னைக்கு வந்து மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் அந்தமாரி எல்லா கலைகளும் அங்கே வந்து வரச்சொல்லி தேருக்கு முன்னாடி எல்லாம் நிகழ்ச்சிகளும் நடந்துக்கிட்டே தேர் ரத வீதி சுற்றி வரும் மறுபடி என்ன சொல்லலாம் வேறு